ப்ரௌஸிங் சென்டருங்களா சரிங்க நான் போரூர்லருந்து கஸ்தூரி பேசுறங்க ப்ரிண்ட்டு எடுக்கணும் என்னென்ன வகையில இருக்குங்க என்னென்ன ப்ரிண்ட்டு எல்லாம் எடுக்குறிங்க எனக்கு ஏ ஃபோரு ஏ த்ரீ லீகல் சைஸில்லாம் எனக்கு வேணும்ங்க ப்ரிண்ட் எடுத்து தரணும் சரிங்க டாக்மெண்ட் எல்லாம் கையில் வச்சுருக்கேன் நேரில் வந்து பண்ணுங்களா இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுங்களா சரிங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள்

சரிங்க ஓன்சைடு மட்டும் ப்ரிண்ட் எடுங்கள் இன்னும் சில டாக்மெண்ட்லாம் கையில் வச்சிருக்கங்க நேரில் வந்து பாதி பண்ணிக்கிறேன் இப்போ வாட்ஸ்அப்பில் பண்ணி விடுறங்க ஒரு டாக்மெண்ட் இருபது பேஜ் எடுக்கணுங்க ஆ சரிங்க ஈவினிங் எத்தனை மணிக்குங்க கிடைக்கும் சரிங்க நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி வைங்க கா சாய்ந்தரம் வந்து வாங்கிக்கிறேன் சரிங்க வச்சிட்டுங்களா